நாலு எட்டு ரெண்டாயிரம் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்து ஆறு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து ஏழு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து ஒன்று